நான் வந்து போன வாரம் வந்து டெக்ஸ்லைகட் டிமார்ட்டுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து டிஷர்ட் ஒன்று வாங்கிருந்தேன் அந்த டிஷர்ட்டோட கலர் வந்து செம்மையா இருந்துச்சு அதேமாதிரி காசுக்கேத்தமாரி குவாலிட்டியும் அதிகமாக இருந்துச்சு